ஹலோ ஆ சொல்லுங்க ஆ சொல்லுங்க சார் ஆ சொல்லுங்க சார் ம் ஃபேமிலி ட்ரிப்புங்களா கொடைக்கானல் சரி என்னைக்கி என்னைக்கீங்க மார்ச் அஞ்சாந்தேதிங்களா சரி எத்தனை பேருங்க ஏழு பேருன்னா உங்களுக்கு விங்கர் வண்டி சரியாக இருக்கும்னு நினைக்கிறேங்க ஏழு பேர் தானே இல்லை அதுக்கு மேலே ஏதாவது இன்னும் வருவாங்களா அப்படின்னா உங்களுக்கு விங்கர் வண்டி சரியாக இருக்கும் விங்கர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிலோ மீட்டர் லிட்டருக்கு பதினஞ்சு வருங்க நாம் கிலோ மீட்டருக்கு போட்டு தான் இங்கே பில் பண்ணிகிட்டு இருக்கிறோம் நீங்கள் எந்த மாதிரி எதிர்பார்க்குறீங்க பேக்கேஜாக எதிர்பார்க்குறீங்களா இல்லை கிலோ மீட்டருக்கு எதிர்பார்க்குறீங்களா பேக்கேஜுனா நீங்கள் கொடைக்கானல் ஒன் டே ப்ரோகிராமாக வச்சிருக்கீங்களா டூ டே ப்ரோகிராமாக வச்சிருக்கீங்களா நாங்கள் பர் டேவுக்கு இவ்வளோவுங்கிற ஃபிக்ஸ்டு இருக்குது இல்லை கிலோ மீட்டரு கணக்குன்னா அதுக்கு தகுந்தார் போல் வருங்க ஒன் டே ப்ரோகிராமுங்களா இல்லை கொடைக்கானல் கொடைக்கானல்ல நீங்கள் ஒரு வாரம் கூட தங்கலாம்ங்க அதெலாம் அவ்வளோ இடம் இருக்குது எங்களை கேட்டிங்கன்னா நாங்கள் ஒரு வாரம் கூட சொல்லுவோம் நாங்கள் எங்களுக்கு இதானே பிஸ்னஸே சரி ஒன் டேனால் நீங்கள் பேக்கேஜாக எடுத்துக்கோங்க சரிங்களா எங்களுக்கு கொடைக்கானல் அப்படின்னா வந்து இடையில் எதாவது வழியில் எங்கேயாவது ஏதாவது பார்ப்பிங்களா இல்லை நேராக கொடைக்கானல் மட்டும்தானா சரி சார் இல்லயில்ல அப்படி போனீங்கன்னா ஒன் டேவில் முடிக்க முடியாதுங்க கொடைக்கானல் மட்டும் போய்ட்டு வரதா இருந்தால் பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிட்ட தட்ட வந்து ஒரு பதினேழு வந்துடும்ப்பா ஆ பதினேழு அதுப்போக வந்து பார்த்தீங்கன்னா வழியில் டோல் எண்ட்ரன்ஸ் இதெல்லாம் அதெல்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும் டிரைவர் பேட்டாவும் நீங்கள் தான் பார்த்துக்கணும் அது ஒரு ஐநூறுரூவா வந்துடும் அவ்வளோதான் வேற மீதி வேற எதுவும் கிடையாது அவ்வளோதான் பதினேழுலே நம்ம எல்லாமே முடிச்சிடலாங்க அது உங்களுடைய செலவு தான் நீங்கள் பார்த்து வெளியில சாப்பிட்டுக்கிறது அதெல்லாம் அதெல்லாம் நம்ம டிரைவர்கிட்ட சொன்னால் அதுக் ஹோட்டல்லாம் அதெல்லாம் பார்த்துப்பாங்க ஆ சரி நீங்கள் நீங்கள் வந்து நீங்கள் அட்வான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவோ அல்லது த்ரீயோ வந்து பே பண்ணிடுங்க இன்றைக்கே பண்ணாலும் சரி இல்லை நாளைக்குள்ளே பண்ணிட்டீங்கன்னா மீதி அமௌண்ட்டை ஃபிஃப்த்து மார்ச் அஞ்சாந்தேதி அன்னக்கு நாங்கள் வாங்கிறோம் நீங்கள் ஆ ஆமாப்பா ஆ சரிங்க சார் சரிங்க ஆ சரிங்க ஆ போட்டு ம் சரி ம்